தற்காப்பு பயிற்சியில் நான் ஈடுபட்டுகிட்டு இருக்கற காலத்தில் பொருளாதாரத்தை ரீதியாக எனக்கு மிகப்பெரிய இடையூறுகள் வந்துச்சு இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு இதை வந்து வேறு ஒரு முறையில் நான் பொருளாதாரத்தை ஈட்டி அதையும் தாண்டி நான் வந்து தற்காப்பு பலை கலையில் வந்து நான் என்னோடய இலக்கை அடைய சிரமப்பட்டு ச என்னோடய இலக்கை அடைஞ்சேன் நான் அதே சமயத்தில் எனக்கு போட்டியாக வந்த ஒரு சக விளையாட்டு வீரர்களும் எனக்கு மிகப்பெரிய சவால்கள ஏற்படுத்தினார்கள் அந்த சவாகள் இருந்ததுனால் தான் நான் மிகப்பெரிய இலக்கை என்னாலெல்லாம் அடைய முடிந்ததுங்றது என்னோடய நம்பிக்கையாக இருந்துச்சு